இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு